இப்போ வந்துட்டு டெக்னாலஜி வந்துட்டு எதுக்கு நம்மளோட பேங்க்கில் என்னென்ன இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதில் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ்செல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படினு நம்ம பார்த்தோம்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு அதை போய் முன்னாடில்லாம் என்ன பண்ணிணோம்னா இப்போ பேங்க்கில் பணம் போடணும் அப்படினா ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு போகணும் அங்கே போய்விட்டு பில்லா ஃபில் பண்ணும் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணும் அதுக்கு அப்புறம் அதை போய்விட்டு நம்ம கேஷியர் கிட்டே கொடுத்து அவங்க போய் கிரடிட் டிடெயல்ஸ்செல்லாம் கொடுத்து ஃபீட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பண்ணணும் பட் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எப்படி இருக்குது அப்படினா இப்போ நம்ம வந்துட்டு பணம் வேணும் அப்படினா ஃபோனில் நம்மளோடய நம்ம ஒரு பின் வெச்சுருப்போம் நம்ம எவ்வளோ பே பண்ண போகிறோம் யாருக்கு பே பண்ண போகிறோன்ற அந்த கான்டேக்ட்டை பார்த்து சும்மா அவங்க நேமை க்ளிக் பண்ணிட்டு மூவீஸ் எவ்வளோ பணம் வேணுமோ அதை போட்டு விட்டுட்டா எவ்வளோ வேணும் அப்படின்றது ஃபோட்டாலே போதும் க்ளிக் பண்ணி சும்மா ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி நம்மளோட பின் நம்பரை போட்டால் ஈஸியாக ட்ரான்ஷாக்ஷன் ஆகிருது இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்சுக்கு அப்போ உள்ள ஜென்ரேஷனெல்லாம் எப்படினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்று ஒன்றுத்தையும் போய் அங்கே போய் நின்று ஒரு ஒரு வேலையும் முடிச்சுட்டு வந்து வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிரும் இப்போவெல்லாம் அப்படி இல்லை சீக்கிரமாக எல்லாத்தைமே நம்ம பண்ணிடுவோம் அதுதான் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அதனால் இப்போ பேங்க்கில் வந்துட்டு டெக்னாலஜி இருக்கறதுனால தான் நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சுருது நம்ம பேங்க்குக்கு போகாம வீட்டில் இருந்தே நம்மளோட அக்கோண்ட்டு பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் வேறு இங்கேயே முடிச்சுக்கலாம் பட் முன்னாடில்லாம் அப்பிடில்ல எல்லாத்துக்கும் க்யூவில் நின்று ஒரு ஒரு இது வெயிட் பண்ணி பண்ணணும் இப்போ டெக்னாலஜி இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறோம் இன்டர்நெட் மூலிமா நம்மளோட வேலை ஈஸி ஆகுது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய அதில் பின் நம்பர் போட்டு அது இது பண்ணிட்டு அப்படி இப்படின்ட்ருக்கும் இப்பெல்லாம் ஃபோனில் எல்லாமே ஜிபே தான் ஜிபே பேடிஎம் ஃபோன்பே அது இதுன்னு நிறைய வந்துடுச்சு எல்லாத்துக்குமே ரெண்டு பட்டனை க்ளிக் பண்ணால் போதும் ஈஸியாக பணம் ட்ரான்ஷாக்ஷன் ஆகுது பணம் ரிசீவ் ஆகுது பணம் ட்ரான்ஷாக்ஷன் எல்லாமே ரொம்ப ஈஸியாக டெக்னிக்கல் மூலிமா நம்மளால பண்ண முடியுது ஃபோர் ஜி ஃபைவ் ஜி காலமெல்லாம் போய்விட்டு சிக்ஸ் ஜி செவன் ஜினு போயிடும் போல் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டெக்னிக்கல் டெக்னாலஜி வந்துட்டு வளர்ந்துட்டே போது நிறைய சேஞ்சஸ் இருக்குது நம்மளோட டைம் இல்லை இது எல்லாமே நம்மளுக்கு என்ன முழுக்க முழுக்க நம்மளுக்கு எல்லாமே பண்ணுறது எல்லாமே நம்மளோட டைமை சேவ் பண்ணுது அவ்வளோ தான் டைம் சேவ் பண்ணிகிட்டு ஒரு நல்ல நல்ல ஒரு எந்துசியஸ்ஸை நம்மளுக்கு கொடுக்குது அவ்வளோ தான் டைமை சேவ் பண்ணி நம்மளுக்கு தேவையான பெஸ்ட்டை கொடுக்குது இது மூலிமா நம்மளோட ஒர்க்கும் கொஞ்சம் ஈஸி ஆகுது சுலபமாகுது நம்ம பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக ஆகிட்டே இருக்கும் நம்ம பேங்க்கில் வந்துட்டு நம்ம என்னென்ன எவ்வளோ பண்ணிணாலுமே கூட டெக்னாலஜி அளவுக்கு நம்மளால வேலை செய்ய முடியாது அவங்கள மாதிரி ஸ்பீடாக நம்மளால பண்ண முடியாது டெக்னிக்கல் ஒர்க்கை விட நம்ம பண்ணுறத விட அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக பண்ணுவாங்க ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்ணால் கூட அந்த மெஷின் ஒரு தப்பும் பண்ணாது அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் எல்லாமே எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எந்தெந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சேவையை நம்மளுக்கு டெக்னாலஜி கொடுத்துட்டே இருக்குது டெக்னாலஜி எப்பமே ஆல்வேஸ் பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டு தான் ரொம்ப சிறந்தது அப்படினு நான் சொல்லுவேன் பணம் எடுக்கிறதா இருக்கட்டும் போடுறத்துக்கா இருக்கட்டும் அதில் இருந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்சில் ரொம்ப ரொம்ப நானெல்லாம் இன்னி வரைக்கும் பேங்க் சைடு போனதே இல்லை எல்லாமே ஃபோனில் தான் ஜிபே பண்ணுவேன் ஜிபேயில் தான் அமௌண்ட்டு அமுச்சு விடுவேன் அமௌண்ட்டு வாங்கிப்பேன் அதில் தான் பேங்க் பேலன்ஸு செக் பண்ணுவேன் எல்லாமே நான் அதில் தான் பண்ணுவேன் ஸோ என் டைமு ரொம்ப சேவ் ஆகுது நான் ரொம்ப ஹேப்பியாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன்